இந்தியாவில் வந்துவிட்டு பாரம்பரியமான ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸேரீ ஆஃப்ஸேரீ இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ டெக்னாலஜி எல்லாம் மாற மாற ஃபேஷன் ஃபேஷன்ஸ் நிறைய வந்துருச்சு இப்போல்லாம் லேடிஸ் எல்லாருமே இந்த லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் எல்லாரும் வந்து இப்போ ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா வேஷ்டி சட்டை அந்த மாதிரி தான் பாரம்பரியம் இந்தியாவில் ஆனால் இப்போ ஃபேஷன் போகபோக எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா லேடிஸ் வந்து லெகின்னு ஜீன்ஸு பேண்ட்டு ஃப்ராகு இந்த மாதிரி நிறைய நிறைய மாடல் வந்துருச்சு நிறைய ஃபேஷன் நேம் போயிடுச்சு அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸு பேண்ட்டு அந்த மாதிரி நிறைய அவங்களும் போயிட்டுருக்காங்க இருந்தாலும் எங்களோட பாரம்பரியம் இந்தியன்றதனால பாரம்பரியம் மாறக்கூடாதுங்கிறதுக்காக ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஏதா வன் ஒன்று வரக்குள்ளே கோவில் போகும்போது நாங்கள் அந்த பழக்கத்தை மறுபடியும் ஸேரீ கட்டிக்கிறது ஆஃப்ஸேரீ கட்டிக்கிட்டு போகறது அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கோம் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸேரீ தான் பிடிக்கும் நான் வந்து இது கடலூர் கே வி டெக்ஸ்டைலில் தான் எடுப்பேன் ஏ எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் நான் ஸேரீ கட்டிகிட்டு தான் போவேன் ஸேரீ கட்டிகிட்டு தான் வருவேன் எனக்கு பிடிச்சது ரொம்ப பிடிச்சது ஸேரீ தான்